ஹலோ ஆ கார் வந்து ஸ்டோர் ரூம்மில் கொடுக்கணும் ஸ்டோர் ரூம்மில் கொடுத்துட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணச் சொல்லியிருந்தேன் வாட்டா் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது அதில் வந்து எதாச்சு ரிப்பேர் எதாச்சு கண்ணாடி இதுமாதிரி எதாச்சு ம் டேமேஜ் கீது இருந்ததுன்னா கொஞ்சம் பார்க்க சொல்லணும் அதை கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் என்ன கான்டக்ட் பண்ணுறீங்களா ஆமாம் எந்நேரம் போகறீங்க வேறு எதாச்சும் உனக்கு வேலை இருக்கா அங்கே அங்கே போயிவிட்டு அங்கே ஓனர் இருப்பார் இல்லைங்க ஓனரைப் போய் பார்த்துட்டு நீங்கள் இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிருங்கம்மா ரிட்டர்ன் நம்ம எப்போ கார் வ திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பாங்கனு அதையும் கே கேளுங்கள் எங்கெங்கே பென்டிங்கு அந்த பின்னாடி வாட்டர் சர்வீஸ் பண்ண பின்னாடி காற்று இருக்குதா என்ன ஏது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அதைப் பார்த்துட்டு எப்பைகு நம்மளுக்கு டெலிவரி பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கேட்டுகிட்டு பார்த்து பேசிவிட்டு வாங்க ஓனரைப் பார்த்து அப்படீங்களா எத்தனை மணிக்குங்கமா நீங்கள் போகறீங்க ம் இங்கே உங்களுக்கு வேலைனு அர்ஜென்ட் வேலை கிடையாதுல்லமா இன்னக்கு அப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மணி தாக்கில் லன்ச்சு முடிச்சுப்போட்டு நீங்கள் லன்ச்சு டய முடிச்சிட்டுபோட்டு அப்புறம் நீங்கள் கிளம்பி போயிவிட்டு அங்கே ஓனரைப் பார்த்து கார் வ சரி கார் பத்தரமாக ஓட்டிகிட்டு போயிவிட்டு வாங்கம்மா சரிங்ளா அந்த கார் ஓனரை கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு என்னென்ன மாற்றணும் என்ன ஏது எவ்வளோ அமௌண்ட் ஆகும் எல்லாமே அவங்ககிட்ட எழுதி வாங்கிகிட்டு சொல்லிவிட்டும் வாங்க சொல்லிவிட்டும் வாங்க ஓகேங்க மேம் சரி ஓகேம்மா வச்சிரட்டா ம் ம்